என்னுடைய பாடல்களில் பெரும்பாலும் சமூகத்தில் நடைபெறுகின்ற அவலங்களையும் அதில் ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கின்ற துன்பங்களையும் அதிலிருந்து வெளிவரும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்த கூடிய பாடல்களாக பாடுவது அந்த பாடலை அவர்கள் கேட்கும் பொழுது அதில் இனிமையும் அத்தோடு ஒரு கல்வியையும் ஒரு மன அமைதியான ஒரு சூழலையும் கொடுக்க கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வுகளை பதிவு செய்ய கூடிய பாடலாக என்னுடைய பாடல் அமையும் அது வந்து அதை பாடுகின்ற

டோன் குரல்வளம் அப்புறம் அந்த மக்களோடு தொடர்புப்படுத்தி அவர்களுடைய பிரச்சினைகளை மையப்படுத்தி பாடுவது மிக சிறந்ததாக எனக்கு தோணும்